எங்கள் கிராமத்தில் வந்து மிளகாய்த்தூள் அரைக்கிறதுக்கு போயிட்டு மிளகாய் தனி மிளகாவ மிளகாய் ஒரு கிலோ தனியாக மூணு கிலோ சோம்பு ஜீரகம் மிளகு சுக்கு பெருங்காயம் சோம்பு அது துவரம்பருப்பு கடலைப்பருப்பு மஞ்சள் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்னாக காய வச்சு வெயிலில் ஏன்னால் ஈரப்பதமாக இருந்துச்சுன்னா அது காயுறதுக்கு வந்து அது வந்து பௌடர் நல்லா இருக்காது ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க முடியாது அதுனால் வந்து வெயிலில் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் தான் ரைஸ் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் அரைப்போம் ரைஸ் மில்லில் எடுத்துகிட்டு போய் அரைக்கும் போது ரைஸ் மிலில் வந்து கூட்டம் இருக்கும் பவர் கட்டிங் இருக்கும் அப்போ பவர் கட்டிங் இருக்கும் போது லேட்டாகும் அப்போ அங்கே எனக்கு முன்னாடி இப்போ வந்தவங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்கள் அப்போ பத்து பேர் இருக்குகிறாங்க அப்படிங்கும் போது அவங்க அரைச்சதுக்கு அப்புறம் தான் நான் அரைக்கிற மாதிரி இருக்கும் அரைச்சுட்டு அதை கா ஆற வச்சு ரெண்டு தடவை போட்டு எடுத்து அதை ஆற வச்சு மறுபடியும் போட்டால் தான் வந்து மிளகாத்தூள் வந்து கருப்பாகாமல் இருக்கும் அப்படி அதை உடனுக்கொடன் போட்டு எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம் அப்படின்னா மிளகாத்தூள் வந்து கருகல் வாசம் மாதிரி அதாவது கருப்பாயிடும் மிளகாத்தூள் வந்து கலர் கொடுக்காது அதனால் ரெண்டு தடவை போட்டு மிஷினில் போட்டு ஆற வச்சுடணும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை மறுபடியும் இன்னோரு வாட்டி அரைச்சு அங்கேயே காய வச்சு எடுத்துகிட்டு வந்து ஜலிச்சு வீட்டில் வச்சிக்கிட்டால் தான் மிளகாத்தூள் வந்து கெட்டுப்போவாமல் எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் வந்து நல்லா இருக்காது அதனால் மிளகாத்தூள வந்து நாங்கள் எல்லாரும் வாய்ங்கின்னு போகி இப்போ அங்கே ஒவ்வொ ஒருத்தருக்கொருத்தர் சரி நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போகிறேன்னா நான் வித்தியாசப்பட்டு நாங்கள் அரைச்சுக்குவோம் அப்படி தான் எங்கள்து